ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ ஆ போன மாசம் எடுத்துருந்திங்கள்ல எடுத்து ஒரு வருஷத்து ஒரு மாதம் ஒரு வருஷம் பே பண்ணுற மாதிரி எடுத்துருந்திங்க கரெக்டா ஒன்று எவ்வளோ எடுத்துருந்திங்க ஒரு லட்சத்தி இருபதாயரூவா மாசம் பத்தாயரூபா கட்டுற மாதிரி கரெக்டுங்களா ஆ சரி நான் ஃபோன் பண்ணனே அப்போயே நம்ம ஃபோன் பண்ணேன் நீங்கள் எடுக்கவே இல்லைன்னாய்ங்க ஃபோன் பண்ணால் ஆ எடுத்தால் தான் நான் ஏதாவது சொல்கிறதுக்கு நாக் நாங்கள் கூட வந்து வாங்கிருப்போம் அப்படிங்களா நீங்கள் இதே கம்மி தானே ஒரு லட்சத்தி இருபதாயரூவாய்க்கி மாசம் உங்களுக்கு பத்துரூபா கட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் கம்மி பண்ணுறதுன்னா நமஷு உங்களுக்கு இதில் மாசம் அதிகமாகும் உங்களுக்கு இப்போது ஒரு வருஷம் தாண்டி போகும் நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கின்ற மாதிரி தான் இந்த லோன்னு நமக்கு இந்த லோன்னு அதனால் அது கொஞ்சம் கஷ்டம் பாருங்க நான் எடுக்கும் போதே இது எல்லாமே சொல்லி தானே உங்கக்கிட்டே நம்ம லோன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிணோம் ம் ஆ ஆ ஆ ஆ ம் நான் வேணாம் பார்க்குறேங்க விசாரிக்கிறேன் நான் எதாது வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ந தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை சரிங்களா ம் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு என்ன வீட்டுக்கார் என்ன வேலை பார்க்குறாருங்க ஆமாமாம் நீங்கள் அப்போயே சொன்னீங்கள அதுதான் அப்போவே கேட்டனில் நான் உங்களால் ஏன்னு இவ்வளோ தான் பண்ண முடியுமா நீங்கள் அப்போயே சொல்லியிருந்தா கூட நம்ம எதாது கம்மி பண்ணி வாஸ்த்தரத்துக்கு போட்டுருக்கலாம் ஏன்னால் இப்போ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும் ரெக்கார்ட் ஆனதுல்லாம் திரும்ப அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிலிங்க நான் முயற்சிக்கிறேன் நாளைக்கு நான் ஆஃபிஸ் போயிட்டு நான் நாளைக்கு ஞாயித்துக்கிலம லீவு சரிங்களா நான் திங்கக்கிலம இந்த அமௌண்ட்டு இந்த ரெண்டு மாசத்துக்கும் நீங்கள் வந்து நீங்களே வந்து கட்டிறீங்களா இல்லை நாங்கள் ஆளுங்களை அனுப்புட்டுங்களாங்க வந்து ஆஃபிஸ் வந்து கட்டியிருங்க கட்டிகிட்டு நான் அதுக்குள்ளே கேட்டு வைக்கிறேங்க அப்படி அது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ம் நான் நீங்கள் அதுக்கு அடுத்த மாசத்தில் இருந்து அதுக் கம்மி பண்ணி கட்டுற மாதிரி நான் முயற்சிக்கிறேன் சரிங்களா ம் ஃபோன்னு வந்ததுன்னா ஃபோன்னு கொஞ்சம் மறக்காமல் வந்து எப்போயுமே எடுங்க சரிங்களா ம் எடுத்தால் தான் நம்ம ஏதாவது தகவல் எதாது சொல்ல முடியும் ரைட்டுங்களா ம் ஏன்னால் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் இப்போ லேட் ஆச்சுன்னா இப்போ ஏதாவது ஒரு நூறுபா ஐம்பது ரூபா சேர்த்தி கட்டுற மாதிரி இருக்குன்னு நினக்கிறேன் அது உங்களுக்கு தொகை வேஸ்ட்டாக தானே போது ம் அதனால அது பார்த்துக்கோங்க சரி நீங்கள் அது கட்டிகிட்டு எனக்கு சொல்லுங்க த கட்டிகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ நன்றி நன்றி நன்றி நன்றி